ம் கோழி பண்ணையா ம் நான் ம் சரி ஓ நான் நம்ப திருச்சியில கடை வச்சிருக்கேன் கோழி கடை கோழி கடை இருக்கு ஆ மொத்தமாக எடுத்துகிட்டா ம் நாட்டுக்கோழியும் பண்ணுறோம் ப்லாயரும் பண்ணுறோம் நாட்டுக்கோழில என்னென்ன வகைலாம் வச்சிருக்கிங்க

ஆ ஓகே ஓகே இல்லை கருப்பாக ஒரு கோழி இருக்குல்ல கருப்பு கோழி அது இருக்கா கரெக்டுங்க ஆ அதான் அதான் ஆ ஆமாம் ஓ அந்த நாட்டுக்கோழிலாம் மொத்த விலையில எடுத்தா இப்போ வில எவ்வளோண்ணா கம்மி பண்ணுவிங்க நான் வெளியில கொடுக்கறதுக்கும் எனக்கும் எவ்வளோ கம்மி பண்ணுவிங்க

ம் அதான் மொத்த வெலையாக தான் எடுத்துக்குறேன் ஓ கோழி வ நீங்களே கொடுத்துருவிங்களா இல்லை நான் வந்து தான் எடுத்துக்கணுமா ஆ நான் திருச்சிக்குள்ளே தான் கடை வச்சிருக்கேன் அதான் கேட்டேன் இல்லை அதான் மேலப்புதூர் பக்கத்தில் தான் கடை இருக்கு இது மேலப்புதூர் வீதி ம் ஓகே கொடுக்கறத்துக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தேவையா ஆ ஆ சரி

ம் புரியுது ஹலோ ம் அந்த முட்டைலாம் தனி தனியாக எவ்ளோங்க சார் ம் ஓக் ஆ ம் ம் முட்டையும் சேர்த்து எடுத்துக்குறேன் நான் கோழியும் சேர்த்து எடுத்துக்குறேன் முட்டையும் சேர்த்து எடுத்துக்குறேன் தலை ஆ சரி அதனால தான் அங்கே ஆ மொத்தமாக நான் இதே நாட்டுக்கோழி ப்ராயிலர் எல்லா கோழியும் ஆ ஓகே ஓகே சார்

ஆ நான் இப்போ தான் ஆ ம் சரி சரி க நம்ம பண்ண எங்கே இருக்கு ஆ ஓகே நான் முடுஞ்சா நேர்ல வந்து பார்த்துட்டு

ஆ இந்தா வர்றேன் ஆ சரி